ஏழு எட்டு ஆயிரத்து தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலு ஒம்பது ஏழு ஆயிரத்து தொள்ளாயிரத்தி எழுபத்து ரெண்டு பத்து பதினொன்று ஆயிரத்து தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒம்பது பன்னெண்டு ஒன்று ஆயிரத்து தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டு பதிமூணு ரெண்டு ஆயிரத்து தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பது